எனக்கு எந்த விளையாட்டு பிடிக்கும்னு பார்த்தீங்கனா கபடிதான் கபடி எதனால் பிடிச்சதுனா இது தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டு இதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா காலத்துலேருந்து இந்த விளையாட்டு விளையாடுறாங்க நீ இந்த விளையாட்டில் வந்து பன்னெரெண்டு பேர் அழைப்பார்கள் ஏழு பேர் வந்து மெயின் வீரர்கள் மீதம் அஞ்சுபேரு வந்து சப்சிடி வீரர்கள் இந்த விளையாட்டில் வந்து பக் போனஸ் ரெண்டு இருக்குது பக் போட்டால் மட்டும் தான் நீ ஸேஃபாக ரைட்டாக ஆடமுடியும் அவுட் அவுட்டாகாம ஆடமுடியும் போனஸ் போட்டால் ஒரு பாயிண்ட் கிடைக்கும் போனஸ் போடலேன்னா வந்துடலாம் அதை பக்கு போடாமல் விட்டீங்கனா ஓ ரைட் அவுட்டுன்னு சொல்லிவிடுவாங்க பொது மக்கள் நாங்கள் வந்து எங்கே விளையாடுவோம்னா ஊருக்கு வெளியில்தான் கேம் விளையாட்டு மைதானம் இருக்கிறது அங்கு விளையாடுறதுக்கும் மழை மழைத்தண்ணி வந்து இதாகிடுது அதனால் விளையாட்டு விளையாடுறது இடமே இல்லாமல் இருக்கிறோம் வெளியூருக்கு சென்று விளையாடுவோம் அதனால் பிரைஸ் அடிச்சுருக்கோம் வந்திருக்கோம் கபடி அதனால் பிடித்தது எனக்கு பிடிக்கும் எல்லோருக்கும் பிடிக்கும் கபடி ஊர்மக்களுக்கும் பிடிக்கும் நல்ல விளையாட்டுதான் தமிழ்நாட்டில் இது வந்து ஒரு கோட்டாவே இருக்கிறது